ஊட்டி ஊட்டிக்கு போயிருக்கோம் அங்கே வந்து நிறைய க்ளைமேட் சேஞ்சஸ் தெரியுது நிறைய இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் அடுக்கடுக்காக வரிசையாக இருக்கிறது எல்லாம் பார்த்தோம் மலைகள் வந்து அந்த ராக்ஸ் அது என்ன டாப் ஹில்ஸ்லயெல்லாம் போகும்போது அந்த மேகமூட்டத்தோட பாதியில இருக்கிற மாதிரி பார்க்கறதெல்லாம் வியூ பாயிண்ட் பார்க்கறத்துக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குது தேயிலை தோட்டங்கள் வந்து வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டு இருக்கிற இடங்கள் வந்து நல்லா இருக்குது அப்புறம் ஃபால்ஸ் ஃபால்ஸெல்லாம்பாக்குறத்துக்கு நல்லா இருந்தது ராக்ஸ் வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறத்துக்கு நல்லா இருந்தது வேறு பழங்கள் தோட்டங்கள் அப்புறம் கார்டன் ஊட்டியில அந்த பொட்டானிக்கல் கார்டனில் ரோஸ் கார்டன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது வருஷா வருஷம் இந்த மாதிரி கார்டன் ட்ரிப் அடிக்கணும் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுனோம்